எங்கள் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா வள்ளி கும்மி ஆட்டம் காவடி ஆட்டம் கரகாட்டம் பரதநாட்டியம் இதெல்லாமே எங்கள் சமூகத்தில் இருக்குது இப்போ வள்ளி கும்மி ஆட்டம் அப்படின்னா ஊர் நிகழ்ச்சி அதாவது கோவில் விஷேசம் அப்படின்னா அங்கே வந்து வள்ளி கும்மி ஆட்டம் ஆடுவாங்க அப்புறம் காவடி ஆட்டம் காவடி ஆட்டம் சூரசம்காரம் இல்லை முருகன் கோவில் விஷேசம் அப்படிங்கறப்போ எங்கள் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆடுவோம் அப்புறம் கரகாட்டம் கரகாட்டம் வந்து அம்மன் கோவில் விசேஷங்கள் அதாவது அந்த பன்னெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் அப்படிங்கறப்போ அது வந்து ஆடுவாங்க அப்புறம் வந்து வள்ளி கும்மி ஆட்டம் அது வந்து ஒரு குழு இருக்குது இப்போ வள்ளி கும்மி ஆட்டம் முருகன் கும்மி ஆட்டம் அது மாதிரி சரவணா காவடி குழு சிங்கனூர் காவடி குழு எல்லாமே இருக்குது அப்படி ஒவ்வொரு குழுவாக இருந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு திறன் அவங்களோட திறன்களை வந்து வெளிப்படுத்துறதுக்காக நம்ம ஒரு கோவில் விஷேசம் இல்லை வந்து எதாவது பொருட்காட்சி இல்லைன்னா எதாவது மாநாடு அப்படிங்கறப்போ அந்த கலைகளை வந்து நம்ம வந்து வளர்த்துவது மூலமாக அவங்களோட கலைகள் வந்து திறன்களை வந்து நம்மளால மேம்படுத்த முடிகிறது ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு டான் ஒவ்வொரு நடன ஆடர்களுக்கும் நடனக் கலைஞர்க்கும் அவங்களோட வளர்ச்சி வந்து நம்ம அதிகரிக்க முடியுது அப்படி வந்து எங்கள் சமூகத்தில் நாங்கள் அதிகரித்த இதுன்னால் முதல் வந்து காவடி ஆட்டம் காவடி ஆட்டம் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஆடாத யாருமே கிடையாது எல்லோருமே ஆடுவாங்க எல்லோரும் விரும்பி ரசிக்கக் கூடிய ஒன்றுன்னா அது காவடி ஆட்டம் மட்டும் தான் அடுத்தது வள்ளி கும்மி ஆட்டம் கொங்கு மக்களின் பாரம்பரிய கலை வள்ளி கும்மி ஆட்டம் முருகனோடய பாட்டுச் சொல்லி இல்லை அம்மனோடய பாட்டுச் சொல்லி இல்லை சிவன் பெரும் சிவன் பார்வதியோடய பாட்டுச் சொல்லி ஆடுறது தான் வள்ளி கும்மி ஆட்டம் மூணாவது கரகாட்டம் கரகாட்டம் ஒரு பொழுது போக்காட்டம்ன்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா ஒரு பாரம்பரியக் கலை அது அது ஒன்று அம்மன் கோவில் விசேஷங்களில் இரவு நேரங்களில் வந்து அந்த பன்னெண்டு நாள் பூஜை அப்படிங்கறப்போ அந்த கரகாட்டம் அப்படின்னு ஒன்று வச்சால் எல்லோருமே வந்து மோஸ்ட்லி வந்து ரசித்து பார்ப்பாங்க அது ஒன்று இன்னொன்று வந்து என்னன்னால் கம்பத்தாட்டம் கம்பத்தாட்டம் அப்படிங்கறது எங்களோடய முக்கியமான ஒன்று பாரம்பரிய கலைகளில் ஒன்றாம் இப்போ கொஞ்சம் காலமாக அது இல்லாமல் இருந்துச்சி ஆனால் இப்போ வந்து அதுக்கு ஒரு அங்கிகாரம் கொடுத்து அதை வந்து நாங்கள் வளர்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக இன்னும் மென்மேலும் அதை நாங்கள் வளர்ப்போம் இது எல்லாத்துக்குமே எங்கள் சமூகத்தில் வந்து ஒரு மேம்படுத்த அது அவங்களோடய திறன்களை வந்து மேம்படுத்துறதுக்கும் ஒரு நல்ல ஒரு இதை வந்து நாங்கள் வழிவகுத்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த கலைகள் இந்த கும்மி ஆட்டம் காவடி ஆட்டம் கம்பத்தாட்டம் கரகாட்டம் இது எல்லா கலைகளுமே மென்மேலும் அது வந்து உயர்ந்துட்டே வரும் அவங்களோடய திறமை அந்த நடனக் கலைஞர்கள் எல்லோருமே அவங்களோட திறமையை வந்து காட்டிக்கிட்டே வருவாங்க இப்போ கும்மி ஆட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் கிராமப்புறங்களில் ஆரம்பித்தோம் அப்புறம் எதாவது கோவில் விஷேசத்தில் ஆரம்பித்தோம் அதுக்கடுத்தது அந்த மாநாடு அந்த மாதிரி ஆரம்பித்தோம் ஆனால் இப்போது வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் நாங்கள் ஆடுறோம் ஸ்டேட் லெவல் போய் இன்டர்நேஷ்னல் ஒவ்வொரு வெளிநாடுகளுக்கு போய் நாங்கள் ஆடி எங்களோடய கலைகளை வந்து நாங்கள் வந்து எங்கள் கலைகளை வளர்த்துக்கிட்டே வரோம் ரெண்டாவது காவடி ஆட்டம் காவடி ஆட்டம் இப்போ சமீபமாக டெல்லியில் நடந்த ஒரு மாநாட்டில் நாம் ரெண்டாவது இடமா வந்துச்சு காவடி ஆட்டம் அப்படிங்கறது ஒன்று வந்து ரெண்டாவது இடமா வந்துச்சு அது திருப்பூர் குரூப்ஸ் போய் ஆடி நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் மூணாவது வந்து என்னன்னால் கரகாட்டம் கரகாட்டம் அதே மாதிரி தான் வில்லேஜ் இதுலேருந்து இப்போ வந்து சிட்டி வரைக்கும் அது வந்துருக்குன்னால் அது ஒன்று மூணாவது வந்து கம்பத்தாட்டம் கம்பத்தாட்டம் இத்தனை இந்நாள் வரைக்கும் என்னனே தெரியாது எங்கள் முன்னோர்கள் அதை வந்து வளர்த்து வந்துருக்காங்க ஆனால் சமீபகாலமாக கொஞ்சம் நாளாக நாங்கள் மறந்துவிட்டோம் இப்போ வந்து நாங்கள் மறுபடியும் ஆரம்பித்துட்டோம் கம்பத்தாட்டத்தை கண்டிப்பாக இந்த நாலு ஆட்டமே வளர்ச்சி அடையிறதுக்கு எங்கள் சமூகத்தில் வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களோடய திறமைகளை வந்து நாங்கள் மேம்படுத்திக்கிட்டே வரோம் அதுக்கு வந்து எங்களுக்குப் பயிற்சி திட்டங்கள் உள்ளது இப்போ நம்ம கும்மி ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் வள்ளி கும்மி ஆட்டம் அம்மன் கும்மி ஆட்டம் பார்வதி கும்மி ஆட்டம் செங்கல் செஞ்செல்வி கும்மி ஆட்டம் எல்லாமே இருக்குது காவடி ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் சண்முகா காவடி குழு சரவணா காவடி குழு சிங்கனூர் காவடி குழு செட்டிபாளையார் காவடி குழு முருகன் காவடி குழு எல்லாமே இருக்குது கரகாட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு என்ன ரக்ஸி என்ன ரக்ஸா கரகாட்டம் என்னென்னமோ வச்சிருக்காங்க அதேமாதிரி வந்து என்ன அப்படின்னா கம்பனாட்டம் கொங்கு கம்பனாட்டம் கொங்கு கொங்கு கம்பத்தட்டம் தீரன் கம்பன் குழு கம்பன் கலை கொங்கு மாவட்டம் கம்பன் கலை குமரன் கம் கம்பத்தாட்டம் எல்லாமே எங்கள் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லோருமே முயற்சி எடுத்துட்டு தான் வரோம் அதுக்குரிய பயிற்சித் திட்டங்களும் நாங்கள் பண்ணிட்டு தான் வரோம் கண்டிப்பாக எங்கள் திறன்களை வந்து நாங்கள் மேம்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம்